என்னை பொறுத்தவரைக்கும் ட்ராயிங்கில் ரொம்ப சவாலான விஷயம் அப்படினா அந்த கர்வ்வெலாம் போடுவது தான் ரொம்பவுமே சவாலான விஷயனு நான் நினக்கிறன் ட்ராயிங்க்கு முக்கியமே அந்த மாதிரி வளைவுகள் அதெல்லாம் தான் அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அந்த அந்த ட்ராயிங்குமே அது சேஞ் பண்ணிவிடும் நம்ம ஒன்று வரைய போய் அந்த கர்வ்வெலாம் சரியாக வரல அப்படினா அது வேறு ஒன்றா மாறிவிடும் அதனால என்னை பொறுத்தவரைக்கும் அது தான் ரொம்ப கஷ்டமான ஒன்று